மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நம்மளுக்காக ஒரு காப்பீடு மாரி தான் அது எல்லாத்துக்கும் வருங்காலத்துலியும் சரி நிகழ்காலத்துலையும் சரி உதவியாக இருக்கும் அது ஏன் செய்வது முக்கியம்னா நம்ம நம்ம இருக்கும்போதும் நம்ம இல்லாதபோதும் இல்லை கஷ்டங்காலத்துலையும் நம்ம குடும்பம் வந்து யாருக்கிட்டையும் கை நீட்டி நிற்க கூடாது அதுக்காக தான் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுக்கணுன்னு சொல்லுறேன் இப்போ வந்து ஒருத்தர் அதில் வந்து சேரணுன்னு நினைக்கிறாங்கன்னா நான் நான் எந்த நிறுவனத்தில் சேர்ந்து அது வந்து எனக்கு நம்பிக்கை குடுத்தாங்களோ அதை தான் நான் வந்து சஜ்ஜஷன் பண்ணுவேன் அவங்களும் அதில் சேர்ந்து அதில் பலன் பெறுணுன் தான் நினைப்பேன் அவங்க இ இப்போ அதுக்கு கட்டம்போது வேணா அது கஷ்டமாக தெரியலாம் ஆனால் வந்துவிட்டு நம்ம இல்லாதப்போ நம்ம குடும்பத்துக்கு அது ரொம்பவுமே உதவியாகருக்கும்